இப்போ நம்மளுடைய உடம்பு ஹெல்த்துக்காக ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு பயிற்சி செய்கிறது ரொம்ப அவசியம் யோகா பண்ணுறது அந்தமாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப அவசியமாக இருக்குது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க அந்த எக்ஸசைஸை தாண்டி எக்ஸசைஸையே டான்ஸ் ஆடுறா மாதிரி நடனம் ஆடினாங்கன்னா அது கொஞ்ச ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும் அது ஒரு ஜாலியாக நம்ம எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் நம்ம என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும் யோகா பண்ண முடியல எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்க அவங்களோடைய ஒரு ஃப்ரீனஸ்காக டான்ஸ் ஆடுறதே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆடினாங்கன்னா அதுவே ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்